சார் குட் ஈவினிங் சார் சார் ஆக்ஷுவலி இன்னும் ஒன் வீக்கில் எக்ஸாம் வரப்போகுது நான் என்னோட ஐடியை பஸ்ஸில் மிஸ் பண்ணிவிட்டேன் பேக்கு மட்டுந்தான் இருக்கு அந்த ஐடி இல்லை நான் ஆஃபீஸில் கேட்டேன் ப்ரின்ஸ்பல்க்கிட்டே கையெழுத்து வாங்கிகிட்டு டூப்ளிகேட் வாய்ங்க்க சொன்னாங்க சார் ஆ சரிங்க ஆ சரிங்க

ஆ சரிங்க ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் அதெல்லாம் இல்லைங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ